இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆர்டிஓ ஆஃபீஸு குள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கா ஆக்ஷுவலாக ஒரு லைசென்ஸ் வாங்க தான் போவோம் இப்போ ஆன்லைனிலே லைசென்ஸ் பதிஞ்சுக்கிலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பவுமே ஒரு ஆ எல்எல்ஆர் பதியணும் எல்எல்ஆர் பதிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் லைசென்ஸ் வரும் லைசன்ஸ் இன்னும் பதியலை எல்எல்ஆர் வச்சுட்டு முன்னே உள்ள எல்எல்ஆர்யெல்லாம் ஆன்லைனிலே பதிஞ்சுக்கலாம் லைசென்ஸ்செல்லாம் ஆன்லைனிலே பதிஞ்சுக்கிற மாதிரி இது வந்துருச்சு நிறைய நிறைய திட்டங்கள் வந்துருச்சு இந்த திட்டங்கள் நிறைய ஒரு ஸ்மார்ட் டெக்னாலஜி டெவெலப் ஆகிருச்சி இப்போ நம்ம ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்விட்டு லைசென்ஸ் வாங்கணும் அப்படின்னா டூ வீலர் லைசென்ஸ் வாங்கணுன்னால் எட்டு போட்டு காட்ட சொல்லுவாங்க எட்டு போடுறதுலாம் அவ்வளோ பெருசெல்லாம் ரொம்ப கிடையாது எட்டு போட்டேன் சும்மா நம்ம எட்டு போடுறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வீட்டிலேயே ட்ரை பண்ணிட்டு போகலாம் ரெண்டு செங்கல் கல்லை வெச்சு அதுக்குள்ளே எட்டு போட்டு பழகி அதுவே வந்துட்டு இப்போ ஒரு பெரிய எட்டு போடுறது தான் நம்மள தனியாக வந்து எட்டு போடணும் அப்புடில்லாம் கிடையாது செங்கல் கல்லை வெச்சு செங்கல் கல்லுள்ளே எட்டு போட்டு பழகிக்கலாம் பிரச்சினல்ல அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய நெ விஷயம் கிடையாது அங்கே போய்ட்டு நம்ம எப்பவும் போல் ஒரு எட்டை போட்டு அங்கே அங்கே அவங்க இடம் வெச்சுருப்பாங்க தனியாக ஒரு க்ரௌண்டு மாதிரி வெச்சுருவாங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு எட்டு போட்டு காமிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்க சொன்னோனே எட்டு போடணும் ஒரு எட்டு போட்டுகிட்டு வரலாம் அப்புடில்லாம் நீங்கள் நினைச்சின்னு போகாதீங்க ரெ அவங்க அவங்க நம்மள நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க நம்ம நம்ம நம்ம பேரை கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய்விட்டு அவங்க நம்மள பார்த்து நம்மள போதும் அப்படின்னு சொன்னொன்னே நம்ம எட்டு போட்டுகிட்ருக்கணும் காலை ஊனாமல் எட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு லைசென்ஸு காலை ஊன்னோம்னால் அடுத்தவாட்டி திருப்பி வெய்ட் பண்ணி அப்புறம் திருப்பி வந்து ஓட்டி அப்புறம் தான் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் பேர் அப்புறம் தான் திரும்ப திருப்பி அப்ளை பண்ணணும் ஸோ நம்ம எட்டு போடுறது தான் அவங்கள பொறுத்த வரையும் நம்ம இந்த கஷ்டம்லாம் என்னென்னால் கால் ஊனக்கூடாது அவ்வளோ தான் அது ஈஸியாக நீங்கள் பழகிட்டு போகலாம் அதே மாதிரி லைசென்ஸ் வாங்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்கலாம் தேவைல்லங்க லஞ்சம் லஞ்சம் கொடுக்கறதுலாம் வந்துட்டு பெரிய விசி லஞ்சம் கொடுக்கறதுலாம் வந்துட்டு அவசியமில்லை அந்த ஒழுக்கமா எட்டு போட்டு காமிச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சினல்ல தான் நம்ம வந்துட்டு இன்னும் காசு கொடுத்து போகணும்னால் நம்ம அதுக்கு காசுக் கொடுத்து தான் ஆகணும் லஞ்சம் கிடையாது அது லஞ்சங்கிறது வந்துட்டு நம்ம ஃபெயிலாக போய்விட்டு இது அடுத்து இன்னொரு வாட்டி அட்டம்ட்டு ட்ரை பண்ணாமல் காசை மட்டும் கொடுத்து நம்ம இது ஆர்டிஓவுக்கு போகிறதுக்கு பேர் தான் லஞ்சம் நம்ம வந்துட்டு இதில் ஃபெயிலாக போய்விட்டோம் அப்படின்னா திருப்பி காசு கொடுத்து நம்ம இன்னொரு வாட்டி செஞ்சுக் காட்டாமல் அவங்க வந்துட்டு நம்மள பாஸ் போடுவாங்க அப்பயும் நம்ம ஒருவாட்டி செஞ்சுக் காட்டணும் அதுக்கு பேர் லஞ்சம் கிடையாது நம்ம இன்னொரு வாட்டி செஞ்சால் தான் அதுக்கு பேர் இது லஞ்சமெல்லாம் தேவைல்ல ஆன்லைனில் வந்தது வந்துட்டு இப்போ ரொம்ப வசதியாக போச்சு எல்லாத்துக்கும் சீரியஸாக என்ன என்ன எனக்கு எல்லாத்துக்குமே தான் இப்போ நம்ம ஒரு லைசென்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் அங்கே கேட்டு அப்புறம் தான் லைசென்ஸ் வாங்கணும் இப்போ அப்புடில்லாம் கிடையாது நம்ம ஆன்லைனிலே பதிவுச் செஞ்சுட்டு அவங்கள்கிட்டே போய் வாங்கிக்கலாம் ஆன்லைன் வந்ததுனால் இப்போா நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஈஸியாக லைசென்ஸ் வாங்க முடியுது எல்லாத்தாலேயும்